ஃபர்ஸ்ட் நான் ஸ்விக்கி ஆப்பில் நிறைய ஆர்டர் ஆர்டர் பண்ணிகிட்டுருந்தேன் ஆனால் இப்போது நான் கேன்சல் பண்ணணுனால் எனக்கு ரிஃபண்ட் ஆகறதுக்கு ரொம்ப லேட்டாகுது அதனால் நான் அதை வந்து ஆட்டோபேமண்ட்டை நான் டிசேபிள் பண்ணணும் அதனால் ஸ்விக்கி ஆப்பில் போய் த்ரீ டாட் கொடுத்து செட்டிங்ஸ் போகணும் செட்டிங்ஸ் போனால் ஆன்லைன் பேமண்ட் இருக்கும் அதில் ஆட்டோபேமண்ட்டை நான் டிசேபிள் பண்ணணும்